எனக்கு வந்து என்னென்ன உணவு பிடிக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா வந்து பொங்கல் தயிர் சாதம் மீன் குழம்பு புளிசாதம் தேங்காய் சாதம் காளான் பிரியாணி மீன் வறுவல் சிக்கன் வறுவல் பீப் ரைஸ் பூரி தக்காளி சாதம் இதெல்லாம் வந்து பிடிக்கும் அப்பறம் வந்து ஐஸ்கீரிம் அப்படின்னு பார்த்திங்கன்னா வந்து கோன் ஐஸ்சு அருண் ஐஸ்கீரிம் அந்த பிராண்டு வந்து ரொம்ப நல்லா இருக்கும் அந்த இது சாப்பிடுவேன் அப்புறம் வந்து ஃப்ரூட்ஸ் மிக்சர் அங்கே போனாலே அதுதான் சாப்பிடுவேன் அப்புறம் வந்து பிரியாணின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னால் திண்டுக்கலில் இருக்க தலப்பாக்கட்டி பிரியாணி வந்து ரொம்ப நல்லா இருக்கும் தயிர் சாதம் இதெல்லாம் வந்து அம்மா செய்வாங்கள் ரொம்ப பிடிக்கும் அப்புறம் ஊருக்குன்னு போனால் மீன் குழம்பு மீன் வறுவல் இதெல்லாம் வந்து செஞ்சு கொடுப்பாங்க அம்மாச்சி கையில் பாட்டி கையில் எதுவும் சாப்பிடுவேன் நல்லா இருக்கும் அப்புறம் வந்து கோயிலுக்கு போனால் அங்கே வந்து கோயில் பிரசாதம் பொங்கல் புளியோதரை லெமன் சுண்டல் கேசரி இதல்லாம் வந்து கிறிஸ்டின் கோயிலில் இது மாதிரிலாம் மே மாதம் வந்து இது மாதிரி அவங்களுக்கு கோயிலில் அவங்களுக்கு ஏதாச்சும் வேண்டிக்கிட்டு செய்வாங்கள் அதெலாம் வந்து ரொம்ப பிடிக்கும் அப்புறம் காளான் பிரியாணி வந்து இங்கே திருச்சியில் இருக்குது அங்க வந்து சாப்புடுவேன் ரொம்ப பிடிக்கும் பொங்கல் வந்து மார்னிங் ஆனால் தோசை இட்லி இது மாதிரிலாம் பூரி இதெல்லாம் வந்து நல்லா இருக்கும் புரோட்டா வந்து ரொம்ப நல்லா இருக்கும் அது வந்து நான் எங்கே சாப்பிடுவேனா திருச்சியில் இருக்கும் அங்கே சாப்பிடுவேன் அப்புறம் வந்து சாம்பார் சாதம் அம்மா வந்து நல்லா செய்வாங்கள் ரொம்ப பிடிக்கும் அப்புறம் தொக்கு தக்காளி தொக்குமாதிரி செய்வாங்கள் உருளை கிழங்கு தொக்கு செய்வாங்கள் அம்மா இதெல்லாம் வந்து ரொம்ப பிடிக்கும் பாட்டி வந்து கருவாடு வறுத்து கொடுப்பாங்க அதுவும் ரொம்ப பிடிக்கும் அப்புறம் வந்து புளி சாதம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா வந்து புளிசாதம் அம்மா வந்து நல்லா இது கடலைலாம் போட்டு நல்லா சு சுவையா செஞ்சு கொடுப்பாங்க அப்புறம் வந்து பானி பூரி வந்து ரொம்ப பிடிக்கும் இங்கே வெளியில் வந்து ஹோட்டலுக்கு வெளியில் வந்து சும்மா தள்ளுவண்டி மாதிரி வச்சுக்கிட்டு இருப்பாங்கள் அங்கே போய் வந்து திருச்சி சைடுலாம் பானி பூரி செய்வாங்கலாம் அங்கேலாம் போய் சாப்புடுறது ஐஸ்கீரிம் கோனு கப்பைஸ்சு இது மாரிலாம் அருண் ஐஸ்கீரிம் அந்த இது அந்த ப்ராண்டுலாம் வாங்கி சாப்பிடா ரொம்ப நல்லாயிருக்கும் அப்புறம் வந்து